நான் வந்து என்னோட சின்ன வயசில் வந்து ஒரு விநாயகர் சிலை வந்து நான் வந்து செஞ்சேன் அது வந்து எப்படின்னா களி மண்ணால் நான் வந்து செஞ்சேன் எனக்கு அதனுடைய உருவாக்கிறதுக்கான ஊக்கம் வந்து எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவேன் நான் அவங்க வந்து நீ வந்து உன்னால் முடியும் நீ வந்து செஞ்சு பார் அப்படின்னு சொன்னாங்க களி மண்ணும் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எங்கள் வீட்லிருந்து ஒரு பிள்ளையார வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுட்டு நான் அதை பார்த்து பார்த்து செஞ்சேன் கிட்டத்தட்ட அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து அரை நாள் ஆகிச்சி அதை செஞ்சு முடிச்சு அதை காய வெச்சு அதுக்கு வண்ணமெல்லாம் பூசி அது வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னிக்கு அதை வந்து படைக்கிறதுக்காக அதை வந்து நான் செஞ்சு வெச்சுருந்தேன் அது ரொம்ப அழகாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதை செய்கிறதுக்கான சவால் அப்படின் பார்த்தா கீழே குனிஞ்சு செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் முதுகு வலியெலாம் வந்தது செய்கிறப்ப அந்த களி மண் வந்து வழுக்கி வழுக்கி போனதுனால் அதை கொஞ்சம் வந்து அது ஒரு சவால் அப்படின் நான் சொல்லுவேன் வைச்சா அது வந்து ஒட்டாமல் கீழே விழுகிறது அந்த மாதிரில்லாமும் இருந்தது அந்த நேரத்தில் மழை வேறு பெஞ்சிது காய வைச்சேன் வெயிலில் காய வெச்சுட்ருந்தப்பியே மழை வந்துடுச்சி திடீரெனு அதெல்லாம் வந்து பல சவால்கள் வந்து எனக்கு வந்து இருந்திட்ருந்துது ஒரு வழியாக அதை செஞ்சு முடிச்சு காய வெச்சு விநாயகர் சதுர்த்தி அன்னிக்கி கலரெலாம் வச்சு படைக்கிறதுக்குன்னு வெச்சுட்டேன் பூவெல்லாம் வெச்சு வைச்சதும் அது ரொம்பவும் அது வந்து அழகாக இருந்தது என்னால் மறக்க முடியாத என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சிற்பம் அப்படின்னா அதில் அதுவும் ஒன்று